ஹலோ ஆ ஆ குட் மார்னிங் சார் சொல்லுங்கள் சார் ஆ ஓ நீங்கள் என்ன சார் என்ன ஓரியண்டடாக சார் ஓகே சார் நமக்கு வந்து மெக்கானிக்கல் ஓரியண்டடாக வந்து நம்ம ஆஃபீஸ் அட்மின் மட்டும் தான் சார் இருக்குது உங்களுக்கு எது சார் நீங்கள் சிஸ்டத்தில் வந்து உங்களுக்கு என்ன சார் தெரியும் உங்களுக்கு ஓகே சார் நமக்கு வந்து இப்போ எப்புடின்னா ஏ எக்ஸ்எல் முக்கியமாக தெரிந்திருக்கணும் பேஸிக்காக அதுவும் இல்லாமல் நம்ம க நம்ம ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து மெயில் அது மெயில்லில் தான் எல்லாமே ஃபார்வேர்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஜாப்ஸ் தான் இருக்குது உங்களுக்கு மெயினாக மெயில்ஸ் வரும் அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக மெயில் ஃபார்வேர்ட் பண்ணணும் ரிப்ளே பண்ணணும் அவங்க உங்கள்கிட்ட அதை மாதிரி டெயிலி ப்ரிண்ட் அவுட்ஸ் போட்டு அவங்களுக்கு கரெக்டாக மெயில்ஸ்ஸெல்லாம் கொடுக்கணும் இந்த மாதிரி ஜாப்ஸ் தான் சார் ஃபஸ்ட்டு இருக்கும் அப்புறமேலு வேலைக்கு இப்போ வந்து ஒர்க்கு ஒர்க்கிங் டைம் வந்து நயன் டூ ஃபை சண்டே உங்களுக்கு வந்து இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நிறையா கொடுப்பாங்க உள்ள வந்துட்டிங்க அப்படின்னா இப்போதிக்கி இதான் எங்கள்கிட்ட வேக்கன்சி இருக்குது வ உங்களுக்கு வேறு பேசிக்கில் எதுவும் வேறு எதுவும் தெரியுமா சார் உங்களுக்கு சிஸ்டத்தை பற்றி இண்டெர்நெட் இண்டெர்நெட் பற்றி இதுமாதிரிலாம் தெரிஞ்சுச்சினா நீங்களே வந்து னு இன்ட்ரிவியூ வாங்க ஒன்றும் பிரச்சின இல்லை டேரெக்ட்டாக வாங்க நாங்கள் பார்த்து இந்த மாரி பேசுவோம் ம் சேல்ரி வந்து பேசிக் வந்து ட்வெல் தௌசண்ட் சார் அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு பண்ணுவாங்கள் சார் ஆ ஆமாம் சார் எக்ஸ்எல் தெரிந்திருக்கணும் அதுவும் இல்லாமல் பவர் பாயிண்ட் தெரிந்திருக்கணும் ஆமாம் வேறு ஒன்றும் இருக்காது சார் மெயில்ஸ் வரும் ப்ரிண்ட் அவுட் போடணும் நீங்கள் காப்பீஸை காப்பி பண்ணணும் நமக்கு மெயில் வந்து ரிசிவ் பண்ணி வச்சிகணும் நம்ம திருப்பி ஃபார்வேர்ட் பண்ணணும் அவங்க கேட்கறதுக்கு ஒருவொரு ஸ்டாஃப்ஸ்கிட்டையும் கே ஒருத்தர் அவங்கள்கிட்ட கேட்டு ரீ ரிப்ளே பண்ணணும் அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஏதுவும் முக்கியமான இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துருக்குன்னால் அதை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு அவங்களுக்கு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பெஸ்ட் ஃபீல்ட் இதான் சார் ரொம்ப பயப்புட வேணாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கத்துக்கிட்டிங்கன்னால் அதுக்கடுத்து அவங்களே ஃபஸ்ட்டு இப்போ மூணு நாள் சொல்லி கொடுப்பேன் ரெண்ட் நாள் ட்ரைனிங் மாதிரி சொல்லி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நீங்களே கத்துக்கலாம் சும்மா ஆஃபீஸ் அட்மின்ங்கிறது வந்து சும்மா சாதாரணமான ஒரு ஆளுங்க கூட பார்க்கறது தான் ஒன்றும் பிரச்சின இல்லை நீங்கள் வாங்க பார்ப்போம் ஆ ஓகேங்களா ஓகே ஓகே தேங்க் யூ